லாக்டவுனுக்கு முன்னாடி கேமிங்லாம் அவ்ளோத்துக்கு யாருமே பண்ணுறது பண்ணது இல்லை லாக்டவுனில் வந்து எல்லா ஃபிரீயா இருந்ததுனால் அவங்க ஆன்லைனுக்காக ஃபோன் வாங்கி வீட்டில் வாங்கி கொடுத்ததுனால அவங்க ஆன்லைனில் கிளாஸ் கவனிச்சுக்கிட்டே அவங்க வந்து கேமிங் பண்ண நிறையா பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கள் அதனால் அவங்க கேமிங் வந்து அந்த கோரண்ட் டைமில் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு அப்புறம் படிபடியாக கோரண்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா படிபடியாக குறஞ்சிடுச்சி என்ன பொறுத்தவரைக்கு கேமிங்கவோடய வந்து கேமிங்கவோடய எதிர்காலம் வந்து கேமிங்கே பேஷனாக வச்சுருக்கவங்க மட்டும் தான் கேமிங் பண்ணுவாங்கள் மற்றபடி அவங்க வந்து மற்றபடி அடுத்தவங்க வந்து அத ஒரு அதை ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு அதை அவளோத்துக்கு யூஸ் பண்ணமாட்டாங்கள்